மொதலில் குழந்த பிறந்தாக்கா உடனே அதை கழுவணும் சுத்தப்படுத்தணும் அதை கொண்டார்ந்து அழகாக பாங்காக கொடுக்கணும் குழந்தைக்கி தாய்பாலை வந்து அந்த அந்த சுத்தமான அந்த என்னது அந்த மார்போட குழந்தைய கழுவி நல்லா குடிக்க வைக்கணும் அதுதான் சத்துள்ளது அதை தவிர மற்ற பால் மற்ற தண்ணீயோ எதுவுமே கொடுக்கக்கூடாது குழந்தைய சுத்தமாக வைக்கிற வரைக்கும் சீக்கு வராது சுத்தமாக இல்லாமல் இருந்தால் சீக்கு கண்டிப்பாக வரும் அப்புறோம் அதுக்கு வந்து அடிக்கடி யூரின் போகும் அந்த யூரின் போகிற துணியை எடுத்துவிட்டு வேறு துணி மாற்றி மாற்றி கட்டி வைக்கணும் அப்புறோம் நல்லா தூங்க வைக்கணும் நெஞ்சோடு சேர்த்து அணைச்சி பிடிச்சா நல்ல சூடு கெடைக்கும் நல்ல பாலும் கெடைக்கும் சாப்பாட்டு வகையும் நல்லா குடுத்தாதான் தாயிக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாதான் குழந்தைக்கி நல்ல பால் கிடைக்கும் அந்த பாலும் சுத்தமாக இருக்கற வரைக்கும் அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சுத்தமாக இருக்கிற குழந்த என்றைக்குமே நல்லாதான் இருக்கும் சுத்தமில்லாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சீக்கு வரும்